கிராமத்தில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மக்களெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க சிட்டியில் இருக்கிறது கம்பேர் பண்ணும் போது கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக அந்த மாதிரி வேலை செய்வாங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க ஸோ அவங்க இதில் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் அது வந்து நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ஸை வந்து நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க அண்ட் ஓட்டுறது பாடுறது ஆடுறது அப்புறம் நிறைய விளையாட்டுங்க கிராமத்தில் வந்து இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட நிறையா இருக்கும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க அண்ட் சிட்டிஸ்சில் கூட என்ன சொல்வது எலக்ட்ரானிக் திங்ஸ்ஸு அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க பட்டு கிராமத்தில் அப்படின்னு பார்க்கும் போது நாலு பேர் கூட பழகி அந்த மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க அது வந்து கொஞ்சம் என்ன சொல்வது ஆக்ட்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே பண்ணுவாங்க அவங்க அண்டு அவங்க வந்து விளையாட்டுறது எப்படி இருக்கும் அப்படின்னா சுறுசுறுப்பாக எல்லாத்திலேயுமே சரி சுறுசுறுப்பாக அந்த மாதிரியெல்லம் விளையாடுவாங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி விளையாட்டுறத விட இப்போது ஸ்போர்ட்ஸ்லெல்லாம் என்ன சொல்வது ரன்னிங் அண்டு கபடி இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டில் இருக்கில்ல இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டில் வந்து ஸ்டேட் லெவல் வேர்ல்டு லெவல் இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்ட்டிஸ் பண்ணும் போது அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷன் இருக்கும் அந்த பேஷனை வந்து விளையாட்டாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ரிலேடெட்டாக அவங்க பண்ணும் போது அது வந்து அவர்ங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கிராமப்புற மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்